நான் ரீசென்டாக ஒரு கோயிலுக்குப் போயிருந்தேன் பெயிண்டிங் பண்ண அப்போதுதான் ஒரு கோயில் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அப்போது தெரியல அது என்ன பெயிண்டிங்னு அதுக்கப்றம் தான் தெரிஞ்சுது அது ஒரு சிவன் சிலை என்று அதுக்கீழ பாம்பு இதலாம் இருந்திச்சு அதை பற்றி நான் வரையும்போது எனக்குத் தெரியல என்னனு அதுக்கப்பறமாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் இருந்துதான் நான் உணர்ந்தேன் என்ன அது ட்ராயிங்னு அதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் நிறையா ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன் கோயில் பெயிண்டிங் அடிக்கப் போயிருந்தேன் ஆயில் பெயிண்டிங் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னனு வரைஞ்சதுக்குப் பின்னாடிதான் தெரிஞ்சுது என்னனு அது ஒரு சிவன் சிலை அந்த சிவன் கால் தரையில் மிதிக்கிற மாதிரி இருந்தது பாம்பு தலை கழுத்தில் சுற்றிக்கொண்டு இருந்தது வரையும்போது எனக்குத் தெரியவில்லை என்னனு அதுக்கப்புறந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்